இப்போ எனக்கு வந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விளையாட்டுக்கள் கிராமப்புறங்களின் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதிலும் ஊக்குவிப்பதிலும் என்ன பங்கு வகிக்கின்றதுன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விளையாட்டை கிராமப்புறத்தில் பெருசாக இது பண்றாங்கன்னால் எங்கேயுமே பண்றது கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தைக் கொண்டு வரதுன்னு பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள் இப்போ வர புது ஆட்களும் அந்தளவுக்கு கொண்டு வராங்களானும் எனக்கு தெரியலை அந்த விளையாட்டை ஊக்குவிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு வே வேற்றுமை இல்லாமல் எல்லோருமே சமமாக அதை வந்து ஒரு ஏ இழிவா பார்க்காம நல்லபடியாக நடத்தணும் அதுபாரி பண்றது மாதிரி இருந்துச்சினால் தான் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னா ஏதா ஊக்கத் தொகையும் கொடுக்கற மாதிரி பண்ணணும் முதல்ல கலாச்சாரம் இப்போ அந்த பாரம்பரிய விளையாட்டில் இருக்கிறவங்களே பெருசாக நம்ம யாரும் மதிக்கிறதில்லை முதல்ல பாரம்பரிய விளையாட்டில் இருக்கறவங்களை முதல்ல மதித்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை முதல்ல கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டுமே பாரம்பரிய விளையாட்டு அழியாது பாரம்பரிய கலாச்சாரமும் அழியாது கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிறதுக்கு இப்போ எவ்வளோவோ இப்போ எவ்வளோவோ முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த கலாச்சாரம் முயற்சி கலாச்சார சீர்கேடுகள் அழியாம பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த கலாச்சாரத்தை முக்கியத்துவம் கொடுக்கறவங்களுக்கும் நம்ம மரியாத கொடுக்கணும் அந்த மு கலாச்சாரத்தை முதல்ல மதித்து அதை பின்பற்றி நடக்கிற மாதிரி நாம் ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கலாச்சாரமும் இருக்குது பாரம்பரியமும் இருக்குது பா பாரம்பரியத்தை நம்ம க கரெக்டாக மதித்து அதை வழி நடத்தினாலே கலாச்சாரம் என்றைக்குமே அழியாது கலாச்சாரம் பாரம்பரியம் இது ரொம்ப முக்கியம் அதுவும் கிராமப்புறத்தில் இப்போ அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டிருக்கு அதை இழுத்து பிடிக்கணும் அப்படின்னா இப்போது அந்த கிராமப்புறத்தில் வா இருக்கிற மக்களாகட்டும் மாணவர்களாகட்டும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த வெளியே போயிட்டாங்கன்னால் மறுபடியும் கலா க கிராமத்துக்குள்ளே வர்றது கஷ்டோம் கிராமத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னால் மட்டுந்தான் அந்த பாரம்பரியத்தை மறுபடி எடுப்பாங்க அந்த கலாச்சாரத்தும் எடுப்பாங்க ஸோ அதுக்காக தான் நாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே பண் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கணும் இதை நாம் ஒவ்வொன்னும் ஊக்குவிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்கள மதிக்கணும் அவங்க பண்ற வேலையை நம்ம மதிக்கணும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அதை நாம்மளும் நாம்மளும் அவங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா தான் ப்ரா பாரம்பரியமான கலாச்சாரமும் பாரம்பரியமும் எப்போவும் நம்ம கூட இருக்கும்